ஹலோ ஸ்விகியா ஆ நான் வந்து கிருஷ்ணகிரியிலேருந்து கால் பண்ணுறேன் என்னோட வீட்டு அட்ரஸ் பார்த்தா ஒன் பார் ஒன் டூ ஃபோர் ஃபைவ் பெருமாள் பெருமாள் நகர் ராயக்கோட்டை ரோட் கிருஷ்ணகிரி இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் டெலிவரி பண்ணிவிடுங்க நான் வந்து சிக்கன் ரைஸ் அப்புறம் சிக்கன் பிரியாணி வித் சிக்கன் சிக்ஸ்ட்டி ஃபைவ் இது மட்டும் ஆர்டரை எடுக்கிறேன் இதோடு நீங்கள் எக்ஸ்ட்ரா பானங்கள் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க லைக் கோக் செவனப் இந்த மாதிரி ஜூஸ் ஜூஸில் ஒரு கோக் செவனப் அண்ட் மாஸா மூணுமே எனக்கு நான் ஆர்டரை எடுத்துக்கிறேன் எனக்கு இந்த அட்ரஸ்க்கு மட்டும் டெலிவரி பண்ணிடுங்க அமௌன்ட் மட்டும் எவ்வளோன்னு நீங்கள் சொல்லிடுங்க என்னோட ஜீப் கேஷ் ஆன் டெலிவரி நான் பண்ணிடுறேன் நீங்கள் எனக்கு வந்து இந்த அட்ரஸில் லொக்கேஷனும் உங்களை உங்கள் மொபைலுக்கு செண்ட் பண்ணிவிட்டேன் அந்த லொக்கேஷ்கனுக்கு ஏற்ற மாதிரி வந்து எனக்கு டெலிவரி பண்ணிவிடுங்க தேங்க் யூ